ஹலோ ஹலோ லென் லெனின் பொட்டிக்குங்களா நான் வந்து கார்மன்ஸ்லேருந்து பேசுறேங்க எனக்கு வந்து சுனிதா கார்மன்ஸ்லேந்து எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி ம் வேணும் பல்க்காக ஒரு டூ ஹண்ரட் பீசஸ் வேணும் லெஹங்கா டைப்பில் ஆ உங்களால் ஸ்டிச் ஸ்டிச் பண்ணித் தரமுடியுங்களா எனக்கு வந்து எனக்கு வந்து இது ஓ ஃபர்ஸ்ட் எனக்கு நீங்கள் வந்து ரீசனபுல் ப்ரைஸ் ஆ இருக்கிற எம்ராய்டிங் வந்து எனக்கு கொடுங்க ஏன்னால் அது கொடுத்துட்டு எனக்கு அது நீட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அடுத்த வாட்டி வந்து நான் வந்து ஆரியும் இதுவும் கலந்து கொடுப்பேன் நீங்கள் எனக்கு கூட ரேட்டில் நீங்கள் எனக்கு கூடிய தச்சு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டிச்சிங்லையும் வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து தரீங்களா மேடம் சைசுங்களா எனக்கு வந்து இருபத்தி எட்டில் வந்து ஒரு பதினஞ்சு கொடுங்க அப்புறம் வந்து முப்பதுல வந்து ஒரு பத்து அது அப்புறம் நாற்பதுல வந்து மீதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்லை மீதி ஹன்ரட் பீஸில் நான் கேட்டிருக்குறதுல டூ ஹண்ரட் பீஸில் அதை கொஞ்சம் மீதி எஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு விடுங்க அது கொஞ்சம் ஈக்குவல் வர்றது மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டு எனக்கு கொடுங்க சரிங்களா மேடம் இல்லை டூ ஹண்ரட் சொன்னேங்களே ம் சரிங்க மேடம் அப்புறம் நான் என்னோடய நம்பரை நான் உங்களுக்கு வாட்சப் பண்ணுறேன் ம் நான் உங்களுக்கு என்னோடய இந்த அட்ரஸ் என்னோடய கார்மன்ஸ் அட்ரஸை நான் உங்களுக்கு வாட்சப் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு வந்து அந்த இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு ஒன் வீக்குக்குள்ளே எனக்கு வேணும் ம் அதை எனக்கு கரெக்ட்டாக கொடுத்தீங்கன்னு வையுங்க எனக்கு ர ரேட்டையும் ரீசனபிளா போட்டு கொடுத்தீங்கனா அடுத்த தடவை உங்கள்கிட்ட நான் கொண்டு வ உங்கள்கிட்ட நான் ஸ்டிச் பண்ண கொடுக்கறது வந்து உங்களுக்கே அது ஆச்சரியமா இருக்கும் அந்த மாதிரி தருவேங்க கொடுக்குறீங்களாங்க சரிங்க மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ